எளிதான எளிதான வாழ்க்கையில் வாழணும்னால் முன்ன வந்து எதுவுமே கிடையாது அவ்வளோவாக ஃபிரிட்ஜி வாஷிங் மிஷினு கிரைண்டரு எதுவுமே இல்லை இப்போ வந்து எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஒரு படம் பார்கணும்னாலும் ஒரு வீட்டுக்கு போய் உக்காந்துதான் பாக்கணும் இப்போ வந்து எல்லாமே டிவி செல்ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி வந்துருச்சு எந்தவொரு படம் ஆசைப்பட்டாலும் அதை பார்த்துக்கலாம் அது மாதிரி வந்துடுச்சு ஒரு துணி துவைக்கணும்னாலும் கையால் துவைக்கிறத விட்டுப்புட்டு கையால்தான் துவைப்போம் இப்போல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சு மாவு அரைக்கிறதுனாலும் அப்படிதான் அரைச்சோம் இப்பெல்லாம் கிரைண்டரும் வந்துருச்சு ஒரு தயிர் சேஃப்டி பண்ணி வைக்கணும்னாலும் அதுலையும் நம்பளுக்கு கஷ்டம் இருந்துச்சு இப்போ வந்து ஃபிரிட்ஜி வந்துருச்சு அதில் சேஃப்டி பண்ணி வெச்சுக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ தொழில்நுட்பம் எவ்வளவோ உதவுது அதே மாதிரி இப்போ ஒரு முன்னலாம் வந்து காசு எடுக்கணும்னா பேங்குக்கு நடந்து போயிட்டுதான் எடுத்துகிட்டு வரணும் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் வெச்சாலே காசு நம்ப கைக்கு வந்துருச்சு வந்துடுது அதேமாதிரி இப்போல்லாம் ஒரு ஊருக்கு போணுனாலே ஒரு ஊருக்கெலாம் போக முடியாது போக முடியாததுனால நம்ம என்ன பண்ணுவோம் லெட்டரு போடுவோம் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஃபோன் மூலயமாவே எல்லாத்தையும் பேசிக்கிறோம் எந்தவொரு நியூஸ் எல்லாமே சொல்லிவிடுறோம் அப்புறமேட்டு ஆ நம்ப ஒரு ஊருக்கு போணுனால் போயிட்டு டிக்கெட் எடுக்கணும் பஸ் பார் போய்தான் வாங்கணும் இப்பெல்லாம் அப்படி இல்லை வீட்டிலிருந்தே நம்ம ஆன்லைன் மூலமாக அந்த டிக்கெட்லாம் ஃபுல் பண்ணோம்னால்